பைக் ஓட்டும்போது அவசியம் கவனிக்க வேண்டியதுன்னால் பாதுகாப்பாக மெதுவாக போகணும் இது வர்றவங்க கூட பாதுகாப்பாக ஒழுங்காக போங்க மெதுவாக போங்கன்னு தான் சொல்லி அறிகுறி பண்ணுவோம் மக்களிடம் வேகமாக போகாதீங்க உற்சாகமாக போகாதீங்க எங்கே அங்கே சந்தில் பூந்து தூராதீங்க ஒழுங்காக நேராக கிராஸ் பண்ணிலாம் போகாதீங்க ஓவர்டேக்கெல்லாம் பண்ணி போகாதீங்க ஓரமாக போயிட்டு ஓரமாக மெதுவாக போயிட்டு வாங்க